நீச்சலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது ஃபேமிலியோடு இருப்போம் ஃபேமிலியோடு இருக்கிறப்ப வீட்டில் அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களோட நீச்சல் அடிச்சு அடிக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வெளியே எங்கேயுமே போகாமல் இங்கே கிணறு குளம் அதுக்கப்புறம் ஏரி இது மாதிரி நம்ம நீச்சல் அடிச்சுட்ருப்போம் அப்படிங்கிறப்ப இங்கெல்லாம் நீச்சல் அடிக்கிறப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறது அது மாதிரி எதுவும் இருக்காது இதே நம்ம கடலில் போய் நீச்சல் ப நீச்சல் அடிக்கிறப்போ நம்ம எதாவது ஒரு வேலைக்குப் போகிறப்ப கம்பல்ஸரி அந்த இடத்துல இப்போ ஷிப்பில் வேலை செய்கிறோம் அப்படினா கம்பல்ஸரி ஏதா ஒன்றுனா நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சுருக்கணும் கடலில் இன் கேஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துவிட்டோம் அப்படிங்கிறப்ப கடலெல்லாம் ஸ்விம் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு இல்லை நம்ம அப்படினா நம்ம வந்துவிட்டு இப்போ மீனவர்களெலாம் இருக்காங்க மீன் பிடிக்கப் போகிறாங்க அப்படினா சப்போஸ் இன் கேஸ் தவறி கீழே விழுந்துவிட்டாங்க அப்படினா அப்போ கடலில் நீச்சல் அடிச்சுட்டு வர்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீச்சல் அடிக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஏரி குளங்கள் குளங்களில் தான் நீச்சல் அடிக்கிறது தான் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் எல்லோருக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் கடலில் அடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது நிறைய பிரச்சனைலாம் வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும் கடல் அலைகளெலாம் வர்றப்போ நம்ம நீச்சல் அடிக்கிறதை அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் அடிக்க முடியாது அதனாலே எல்லோருமே குளத்துல அடிக்கிற நீச்சல் தான் எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் குளத்துல அடிக்கிற நீச்சல் தான் எனக்கும் பிடிச்சிருக்கும் கடலில் அடிக்கிறது வந்துவிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகக இருக்கிறனால யாரும் அதை இது பண்ண மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம வேலைங்குறப்ப போய் இது பண்றப்போ நம்ம கண்டிப்பாக கத்து கற்றுருக்கணும் கடலில் வந்துட்டு நம்ம நீச்சல் அடிக்க தெரிஞ்சுருந்தாதான் நம்ம அந்த வேலைலெல்லாம் செய்கிறப்ப நம்மளுக்கு கம்ஃபர்டாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வைச்சிக்கிறது ந நல்லது நீச்சலடிக்க